ஆ ஹலோ ஆ சா சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஓகே நான் வெங்கடேஷன் பேசுகிறேன் மேம் ஆ எங்களுக்கு பொருள் கொஞ்சம் தேவைப்படுது உங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து டோர் டெலிவரி பண்ண முடியுமா ஓகே மேம் நான் சொல்லலாமா ஓமம் ஒரு கிலோ சீரகம் ஒரு கிலோ ம் கடுகு ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மஞ்சள் ம் மஞ்சள் அப்புறம் வந்து சீரகம் பெருஞ்சீரகம் ஒன் கேஜி தான் ஒன் கேஜி ஒன் கேஜி ஆ பெருங்காயத்தூள் ஒரு டப்பா அப்புறம் வந்து அந்த லிக்யூடு இருக்கில்ல துணிக்கு போடுகிற லிக்யூடு வாஷிங் பவுட்ரு ஆ வாஷிங் பவுட்ரு ஹார்பிக்கு ஆ அப்புறம் வந்து துணி சோப்பு துணி சோப்பு ஒரு அஞ்சு பீஸ் போடுங்க அப்புறம் குளியல் சோப்பு ஆ ஹமாம் சோப்பு ஒன்று பியர்ஸ் ஒன்று ஆ பியர்ஸ் ஒன்று சந்த்தூர் ஆ ஆமாம் ஓகே அப்புறம் பன்னீர் இருக்கா பன்னீர் ஒரு ஒரு பாக்ஸு ஆ ஆ கர்டு வந்து ஒரு லிட்ரு அப்புறம் ஐஸ் கிரீம்ஸு ஆமாம் ஆமாம் ஆ பாக்கெட்டாக போடுங்க ஐஸ் கிரீம் வந்து எப்போ டெலிவரி பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடுவீங்களா ஃபேமிலி பேக் ஒன்றே ஒன்று ஆ அப்புறம் ஆயில் இப்போ இதுக்கூட போட்டுக்கோங்க ஒரு லிட்ரு ஒன் கேஜி ஆ சன் ஃபிளவர் போடுவேன் ஆ ஆமாம் மேம் எவ்வளோ ஆச்சு மேடம் டோட் ஆ ஆ ஆமாம் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி தான்

அட்ரஸ் சொல்லவா நம்பர் நைன் கங்கை ஹாஸ்பிட்டல் ஸ்டீட் ஆ வடலூர் ம் காண்டேக்ட் நம்பர் காண்டேக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டிரிபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் மேம் ஆ ஓகே மேம் ஓகே ஆ தேங்க் யூ